ஹலோ

இப்போ தானே லீவு கேட்டீங்க வளனுக்கு சரி ஓகே இனிமேட்டு லீவுலாம் எடுக்கக்கூடாது ஓகேங்களா எக்ஸாம் டைம் எக்ஸாம் டைம் படிக்கணும் அது எல்லாம் கவனிக்கணும்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் அந்த பையனும் கவனிக்கணும் அதனால் இது தான் ஓகேங்களா சரி தேங்க்யூ